நான் வந்து வேலைக்கு போய்ட்டு ரொம்ப நாள் வீட்டில டிவி இல்லை எல்லாருமே இந்த கவர்மெண்ட் டிவி பஞ்சாயத்து டிவியில தான் அப்போ படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி படம் தான் போய் பார்ப்போம் எதாவது ஃபங்க்ஷன் டைம் திருவிழா யார் வீட்டிலையாவது ரொம்ப கிராண்டு மேரேஜினனா அந்த மாதிரி செய்வாங்க அப்போ தான் போய் நாங்கள் டிவி பார்ப்போம் சரி நம்ம வீட்டுக்கும் ஒரு டிவி வேணும் நம்ம எங்கேயும் போய் பார்க்க கூடாது அப்படினு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கியிருந்தேன் ரேட் அதிக ரேட் போட்டு தான் வாங்கினேன் ஆனால் ஒரு ரே ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தான் வந்துச்சு அந்த மின்னல் ஒளி வந்து பட்டதனால டிவி டப்புனு சத்தம் வந்துச்சு அதோட போயிடுச்சு டிவி அந்த டிவி இன்னமும் நாங்களும் வச்சிருக்கேன் ஆனால் அது ஏன்டா வாங்கினோம் அவசரப்பட்டோம்னு நம்ம பெரிய இதுக்கு ஆசைபட்டுட்டமோ அப்படினு ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் அதுக்கு அப்புறம் இப்போ வேற டீவி வாங்கியாச்சு இருந்தாலும் அந்த டிவியை நினச்சாலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ ரேட் போட்டு வாங்கினமே இப்படி வேஸ்ட்டாயிருச்சே அப்படினு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்